அம்மா எங்கள் ஊரில் வந்து ஜெல்லி ஃபேக்ட்ரி இருக்குது கோர அங்கே வந்து ஜெல்லி உடைப்பாங்க எம் சாண்டு பி சாண்டு சிப்ஸு அந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க அப்புறம் எங்கள் ஊரில் மண்பாண்டத்தொழில் செய்கிறாங்க சட்டி பானை ஓடு எல்லாமே செய்கிறாங்க